குட் ஈவினிங் சார் இதுமாதிரி நந்தகுமாரன் சாரா இது மாதிரி என் ஃப்ரண்ட்டு உங்கள் ஜிம்மை பத்தி கொஞ்சம் சொன்னான் எனக்கு செவென்ட்டி கேஜி வெயிட் இருக்குது நான் ஒரு ஒன் ஃபார்ட்டி த்ரீ இந்த மாதிரி இருக்கேன்

இல்லை சார் இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு

அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை சார் ஆ ஓகே சார்

நான் மட்டும் தான் சார்

ஆ ஓகே சார்

ஓகே சார் ஃபிஸிக்கலாக ஒரு எத்தனை நாள் ட்ரைனிங் எடுக்கணும்

ஓகே சார் தேங்க்ஸ் சார்